எனக்கு கற்பனை கதையும் எழுத வரலாம் உண்மை கதையும் எழுத வருமோ ஆனால் இருந்தாலும் உண்மை கதை எழுதுறது தான் எனக்கு ரொம்ப விருப்பங்கள் ஜாஸ்தி ஏன்னால் அந்த உண்மை கதை எழுதும் போது நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்ம வாழ்வில் நிகழக்கூடிய மாற்றங்கள் அல்லது பிரச்சனைகள் என்னென்ன அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம எப்படி தீர்வு கண்டோம் அப்படிங்கிறத வந்து எழுதும் பொழுது மற்றவர்கள் அதைப் படித்து பார்த்து அவர்களுக்கு அது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை எப்படி நம்ம செயல்படுத்தாது சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அவ்வளோ தான் எனக்கு பிடிச்ச எழுத்தாளர்னு பார்த்தா சிவசங்கரி நல்லா பிடிக்கும் அதனால அவங்க எழுதினது ஒரு சில கதைகளெலாம் பார்த்தீங்கன்னா அன்றாட நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளை எடுத்துக் கூறி அந்தப் பிரச்சனைகளுக்குரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வினை வந்து கரெக்டாக அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லையில் நம்மளுக்கு வந்து என்னென்ன ஒரு நல்ல ஐடியா கிடைக்கிறதுக்கு வந்து அது உதவியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து கற்றுக் கொண்டது நானு